இப்போது ரீசென்டாக ஒரு சாரீ வாங்கினேன் அது ச சில பேர் வந்து க்ராண்டாக பிடிக்கும் சில பேர் சிம்ப்ளாக பிடிக்கும் ஆனால் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக சிம்ப்ளாக இருந்தால் பிடிக்கும் சில பேர் காஸ்ட்லியாக ரொம்ப டென் தௌசண்ட் போல வாங்குவாங்க ஆனால் அதில் ஒர்க் இருக்காது நல்லா இருக்கும் ஆனால் சில பேர் வந்து கம்மி ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி டைப் கம்மி ரேட்டுக்கு எடுத்தாலும் சரி காஸ்ட்லியாக எடுத்தாலும் சரி அது பார்க்க வந்து யுனிக்காக டிஃப்ரெண்டாக இருக்கா அது மட்டுந்தான் பார்ப்பேன் அந்த மாதிரி ஒரு சாரீ எடுத்தேன் அதுக்கு ப்ளௌஸ்லாம் ஸ்டிச் பண்ணி ஒரு மேரேஜூக்கு கட்டினேன் சூப்பராக இருந்துச்சு அது வந்து வேயர் பண்ணிணப்ப பார்க்குறவங்கலாம் அது எவ்வளோ எந்த கடையில் எடுத்த சாரீ நல்லா இருக்குது நல்லா கட்டிருக்க அது மாதிரி நம்ம எந்த சாரீ எடுத்தாலும் அதை கட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அது மாதிரி ஃபர்ஃபெக்டாக கட்டிட்டு போகிறப்ப நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அந்த சாரீ ஃபர்ஸ்ட்டு எடுக்கும் போது எனக்கு மேச்சாக இருக்குமா அப்படின் நிறையா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் இருந்துது பட் கட் கட்டிட்டு போய் வெளில விசிட் பண்ணும் போது சரி ஓகே அப்படின்னு எல்லாரும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ஓகே நல்ல சாரீ தான் எடுத்துருக்கேன் கம்ஃபட்டபிலாக இருக்குது ஓகே நம்ம செலக்க்ஷன் தப்பாக போகல வேஸ்ட்டாக போகல நான் போட்ட காசு அப்படிங்கற மாதிரி ஒரு ஒரு தோணுச்சு ஒரு ஃபீல் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ சாரீங்கும் போது நம்ம கலாச்சரத்தோடய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பெண்களுக்கு சாரீ தான் அப்படிங்கறது கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு ஒன்று அந்த சாரீ வந்துட்டு நான் வந்து எனக்கு உயர்வாக தான் சொல்லுவேன் சுடிதார் அந்த மாதிரி தே ச ட்ரெஸ்லாம் எடுக்கும் போது சாரீ பெஸ்ட்